எங்கள் பகுதியில் விளையாட்டை மேம்படுத்துறத்துக்கான விளையாட்டை ஊக்குவிக்கிறதுக்கான ஆதரவளிக்கிறத்துக்கு நிறுவனங்கள் நிறைய இருக்குது அதன் மூலிமா விளையாட்டில் வந்து அதிக கவனம் செலுத்தி அதிகமாக விளையாட பயிற்சிகள்லாம் அளிக்கப்படுகிறது அப்படி கபடி விளையாட்டு போட்டி மற்றும் பழுத்தூக்கு போட்டி அதிகமாக நடைபெறுகின்ற போட்டிகள் கிரிக்கெட் இப்படி ஒவ்வொரு விளையாட்டு போட்டியும் அதிக அதிகமாக நடக்கிறது அப்படி விளையாட்டு போட்டியில் மாநில அளவு தேசிய அளவு சர்வதேச அளவில் ஆளுங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்குன்னு பயிற்சி அளிக்கபடுகிறாங்க அப்படி அதுக்கு போகிறத்துக்கு முன்னாடியே விளையாட்டில் இங்கே வந்து இங்கே வந்து பயிற்சியாளர் நல்ல பயிற்சியாளர்கள் கொடுத்து பயிற்சி கொடுக்கபட்டு ஊக்குவிக்க பட்டு அதற்கு வேண்டிய உணவுகள் எப்படி சாப்பிடணும் எப்படி பயிற்சி எடுக்கணும் எப்படி நடக்கணும் எப்படி விளையாட்டை கற்றுக்கணும்னு சொல்லி அதற்க்குரிய அதற்க்குரிய வழிமுறைகள்லாம் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு கோச்சர்கள்லான் வச்சு கற்றுக் கொடுக்குறாங்க அப்படி கற்றுக் கொடுக்கும் போது அதை முறையாக கற்றுக்கிட்டு அவங்க பயிற்சி எடுக்கப்பட்டு இப்படி தான் சாப்பிடணும் இப்படி தான் காலையில் எழுந்திரிச்சோடனே பயிற்சி எடுக்கணும் இப்படி தான் ட்ரெஸ் எல்லாம் டைட்டாக இப்படி போடணும் அப்படினு சொல்லி பல வழிமுறைகளை கற்றுக் கொடுத்துகிட்டு இருக்காங்கள் அப்படி கற்று கற்றுக்கிட்டு மாநில தேசிய அளவில் போய் அவங்க பயிற்சி அளிக்கப்படுகிறது இதுமட்டும் இல்லாமல் அவங்களும் அந்த மாநில தேசிய அளவில் போகும்போது இன்னும் பயிற்சியாளர்கள் நல்ல அதிகமாக ஊக்குவிக்கப்பட்டு பயிற்சியளிக்கப்படுகிறாங்க பயிற்சி செய்யும் போது நிறைய பரிசுகள் வாங்கிற அளவுக்கு திறமையாக அவங்களுக்கு எல்லா விதமான பயிற்சிகளும் கொடுக்கபட்டு வருகிறது அப்படி கொடுக்கபட்டு வரும் போது அதிகமாக மக்களுக்கு உதவுகிற வகையில் இன்னும் அதிக அதிகமாக ஆதரவாளர்களையும் கோச்சர்களையும் நியமிக்கப்பட்டு மக்களுக்கு உதவுகிற வகையில் மாநில அளவில் அது பங்கு பெற்று நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மக்களுக்கு அதிகமாக பயன் அளிக்கிறது